மதன்குமார் நீங்கள் வந்து இப்போது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க விளையாட்டுலேயும் எல்லா ட்ரைனிங் எல்லா போய்ட்டு இருக்கீங்க இப்போது வந்து நான் வந்து என்ன கேட்றேனா நீங்கள் வந்து பிறந்தது வளர்ந்தது எந்த ஊர் பள்ளிக்கூடம் ஒன்றாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் எங்கே படிச்சீங்க அதுக்கு பிறகு அந் ஆறாவதில் இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் எங்கே படிச்சீங்க உங்களுடயே பள்ளி பருவதோடைய அனுபவங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கலந்து இருப்பீங்க ஏதாவது ப்ரைஸ் வாங்கி இருப்பீங்க உங்களுடைய நண்பர்களை பற்றி விரிவாக தெளிவாக கொஞ்சம் நல்ல பேசுங்க சார் நான் ஒன்றாவதுலருந்து அஞ்சாவது வரையும் நான் ஒன்றாவதுலருந்து ரெண்டாவது வரையும் விகாஸ் பிரபள்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் படித்தேன் அங்கே இருந்து மூணாவதுக்கு நான் விஜய் வித்யாலயா கிருஷ்ணகிரியில் இருக்கிற விஜய் வித்யாலயா மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஒன்றாவதுலருந்து பத்தாவது வரையும் அங்கேதா படித்தேன் பதினொன்றாவது வந்துட்டு கொரோனா டைம்கிறதால நான் பதினொன்றாவதுக்கு நான் வெளியே பாய்ஸ் ஸ்கூல் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணகிரி இந்த ஸ்கூலில் போய்ட்டு படித்தேன் ஒன்றாவது டு அஞ்சாவது சி பதினொன்றாவது மட்டும் நான் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் திருப்பி இந்த இதில் வந்துட்டு டுவல்த்துக்கு வந்துட்டு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் எனக்கு இத்தனை நாள் பிரைவேட்டில் படிச்சுட்டு எனக்கு அது செட் ஆகல அங்கே டீச்சர் எல்லாேருமே எனக்கு செட் ஆகல பழகலை அதனால் டுவல்த்துக்கு திரும்பி நான் பாய் விஜய் வித்யாலயா வந்துட்டு இப்போது டுவல்த் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது என் பிரெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா என் ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல பசங்கள்தா அவங்க வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் என்ன இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போது வேறுபாடு பார்க்க மாட்டாங்க பசங்கள் எதுவுமே பெரியவங்க இந்த மாதிரி இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பார்க்கமாட்டாங்க பசங்களுக்குள்ளே எல்லாமே பசங்களாக சின்ன பசங்களாக விளையாட்டாக முடிஞ்சிடும் நான் சின்ன வயசில் இருந்து எந்த கேம்லேயும் இல்லை ஒரு செவென்த் எய்ட்த் நைன்த் இந்த த்ரீ இயர்ஸ் மட்டும் பேஸ்கெட் பாலில் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் டென்த் பப்ளிக் வந்துடுச்சின்னுட்டு ஸ்டாப் பண்ண கொரோனா கொரோனா முடிஞ்சு இன்னும் இப்போது வரையும் எதுவும் போகல அப்பப்போ பசங்களோட போகறப்ப வாலி பால் ஃபுட் பால் இந்த மாதிரி கால்பந்து கைப்பந்து இந்த மாதிரி விளையாடிகிட்டு இருக்கேன் அவ்வளோதா வேறு எதுவும் நான் அவ்வளோவா விளையாடுவது இல்லை இந்த மாதிரி ஜெனரல் நாலெட்ஜ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய படிப்பேன் நாலெட்ஜ்ஜை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் இப்போது எல்லாமே மொபைலுன்னு வந்ததால் எல்லாமே நமக்கு மொபைலில் வந்துடுது எல்லாமே டீடெயில்ஸ் எதாக இருந்தாலும் நாலெட்ஜ்ஜை கெய்ன் பண்ணிக்க மொபைலில்தான் பார்த்துட்டு இருக்கேன் என் ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போது ஒரு ஹெல்ப் ஒருத்தருக்கு என்ன ஹெல்ப்புனாலும் தயங்காமல் எதையும் யோசிக்காமல் போய் ஹெல்ப் செஞ்சுருவாங்க இப்போது நாலு பேருக்கு ஹெல்ப் வேணும் ஒருத்தர் தன் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கூட உடனே போய்ட்டு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்டோடு ஹெல்பிங் சென்ஸோடு எல்லாம் பண்ணுவாங்க இந்த